நான் ஒரு புது ஃபோனு வாங்கினேங்க அந்த ஃபோனில் வந்து கேமரா நல்லா இருக்குதுங்க கலர் நல்லா பிடிச்சிருக்கு அந்த கேமராவில் வந்து வைட்டு குறைவாக இருக்குதுங்க மற்றபடி வாய்ஸ் கேட்குறதுக்கு தெளிவான பதில் நல்லா தெளிவாக கேட்குது எங்களுக்கு யார் ஒருத்தர் பேசும்போது அந்த குரல் வந்து மிக தெளிவாக இருக்குது குரலும் அருகமைய்யா இருக்குது ஃபோன் வந்து ரொம்ப வைட்லெஸ் ஃபோனாக தான் இருக்குது கலர் அதிகமாக தெரிகிறதுனால அந்த ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதுவும் கேமரா நல்லா இருக்குதுங்க பேசுவது தெளிவாக கேட்குது மற்றபடி நம்ம பேசுவது அவகளுக்கு தெளிவாக கேட்குதுனு சொல்லிக்கிறாங்க இந்த ஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கானால இந்த ஃபோனு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்